மே ஐ கம் இன் மேம் மேம் ஐடி கார்டை மிஸ் பண்ணிவிட்டேன் மேம் நேற்று ஈவினிங் அவுட் பஸ்சில் போனேன் மேம் கிளாஸ் முடிஞ்சு ஐடி டிபார்ட்மெண்ட் மேம் ஃபைனல் இயர் மேம் நேற்று ஹாஃப் டேயோடு காலேஜ் விட்டாங்க மேம் அதனால நான் சீக்கிரமாக போய்விட்டேன் மேம் அவுட் பஸ்சில் இல்லை மேம் வீட்டில் இருந்து கால் பண்ணிணாங்க மேம் அதனால போய்விட்டேன் மேம் ஃபைனெல்லாம் எதுவும் கிடையாதில்ல மேம் எவ்வளோ மேம் ஃபைன் கட்டணும் சரி ஓகே மேம் ஓகே மேம் நேமு கிளாஸ் அதெல்லாம் எதுவும் எழுத வேண்டாமா மேம் நேம் டிபார்ட்மெண்ட் எந்த இயர் ஓகே மேம் தேங்க் யூ மேம்